நான் வந்து அதிகமாக விரும்புகிறது வந்து டைரி எழுதுகிறது ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது என்ன என்ன நிகழ்வு நடக்குதுங்றது ஒவ்வொரு நாளும் சின்ன ரஃப்பாக எழுதி வைப்பேன் கொடுக்கறது வாங்கிறது பேசுகிறது ஒருத்தர் பழகறது ஊருக்கு போகிறது செலவு வரவு எல்லாத்தையும் வந்து ஒரு டைரியில் எழுதி வைச்சா மட்டும் தான் அது வந்து நமக்கு என்ன நன்ம நம்ம சமூகத்துக்கும் அது நல்லது நமக்கு பின்னாடி வர பிள்ளைங்களும் அதையே வந்து பாணியில் வந்து நல்லா எழுத இப்போ எழுதணும் வரவு செலவு கணக்கு அதுக்குன்னு வரும்போது என்ன செலவாகுது எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ செலவாகுது அப்படின்றத அது எழுதி வைச்சா தான் அது வரவு செலவு கரெக்டாக இருக்கும் நம்ம வரவுக்கு மேல செலவு பண்ணுறோம் இதை குறைச்சிக்கணும் இது இப்படி சேமித்தா தான் இப்படி ஆகும் நம்ம சமூகத்தில் ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேமிக்கணும் அதனால நான் வந்து டெய்லி வந்து என்ன பண்ணிணோம் என்ன செய்கிறோம் ஒருரூவா செலவு பண்ணிணாலும் அதை வந்து எழுதணும் இந்த விஷயத்தை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து குடும்பத்தில் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பிரச்சின இல்லாமல் வாழ்க்கைய வந்து ஓட்ட முடியும் நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் எதுவுமே தெரியாத என்ன செலவு பண்ணிணோம் ஏது செலவு பண்ணோம்னு தெரியாமல் நம்ம சில வரவு பண் இப்போ வரவு வருது செலவு பண்ணிடுறோம் அப்புறம் என்ன பண்ணிணாங்கன்னு தெரியல மறந்துவிட்றோம் அதனால் வந்து எப்பவுமே டைரி எழுதறது ஒரு முக்கிய விருப்பமாக இருக்கணும் எல்லாேரும் டைரி எழுதணும் அதேமாதிரி சமூகத்துக்கும் அதை சொல்லணும் டைரி எழுதி கற்றுக்கங்க அப்போ தான் வரவு செலவு கணக்கு தெரியும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ வரவு நமக்கு வருது எந்த மெத்தெட் நம்ம செலவு பண்ணணும் எப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம திட்டமிட முடியும்